கல்வி அமைப்பில் வந்து ஸ்டெம்மோட பங்கு இன்றைக்கு மாணவர்களுக்கு வந்து எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து வெளி கொண்டு வந்து இருக்கு முக்கியமாக அறிவியல்லாம் பார்க்கும்போது அறிவியல் வந்து ஒரு சமுதாயத்தோடா மேம்பாடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அறிவியலோட மேம்பாடு அந்த அளவுக்கு இருக்கும் அறிவியலோட மேம்பாடு எந்த அளவுக்கு இருக்கோ சமுதாயத்தோட மேம்பாடும் அந்த அளவுக்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் அப்போ அறிவியல் வந்து நமக்கு எட்க சக்கமான விஷயங்களை வந்து வெளி கொண்டு வந்திருக்கு ஏக்கச்சக்கமான விஷயங்களை வந்து வெளிக்காட்டிற்கு எப்படி ஒரு மனுஷன் சுகாதாரமாக இருக்கணுண்ரத்தை வந்து எப்படி ஒரு மனுஷன் தூங்குற வரிக்கு வந்து நமக்கு சொல்லி இருக்கு அப்படிப்பட்ட இது வந்து மாணவர்கள்கிட்ட எந்த அளவுக்கு போய் சேர்ந்து இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஒவ்வொரு கல்லூரிகளியுமே அது சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை வந்து மக்களுக்கு மக்களுக்கும் அதாவது அந்த மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்க மாணவர்கள் கொண்டு போய் சேர்க்கும் போது மாணவர்கள் வந்து அதை வந்து அவங்க வீடுகளிலயும் சொல்லுறாங்க தெருகள்ல சொல்லுறாங்க அவங்க விளையாடக்கூடிய இடத்தில் சொல்லுறாங்க அப்போ வந்து இது மாணவர்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்குன்றதான் வந்து இன்பேக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவர்கள் கிட்ட மாணவன் ஒரு தனிப்பட்ட மாணவன் கிட்ட அது பற்றின அறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அது அதனுடைய வளர்ச்சி வந்து இருக்குன்றது வந்து நான் நம்பற